ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்கம்மா ஆமாங்க மேஸ்திரிதானுங்க எதுங்க இப்போது நம்ம மொதல்லில் வேலை செஞ்சது பக்கத்தாடிங்ளா சரி சரிங்க பக்கத்து பக்கத்துலேயே அட்டாச் பாத்ரூம் ஸ்கொயர் ஃபிட்டுக்கு வந்துங்க இப்போலாம் பார்த்தா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முன்னூறுபா வாங்குகிறோங்கம்மா மெட்டீரியலெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துறோனுங்க எல்லாம் நாங்கள் வாங்கியெல்லாம் போடலாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்கம்மா மணல் இப்போ மணல் வரதில்லைங்க அன்றைக்கு வேறங்கம்மா இன்றைக்கு விலைவாசியெல்லாம் நீங்கள் நினைக்குற மாதிரி இல்லைங்க ஒரு ஆள் கூலியே ஆயிரத்தி இரநூறுவா வருதுங்க மேஷனுக்கு சித்தாளுக்கு ஆயிரரூபாய்ங்க என்னங்க ஆளுங்க வந்து எப்படிருந்தாலும் பவுண்டேஷன் எடுக்கணுங்க என்னங்க பத்து நாளில் பத்து நாளில் முடியாதுங்கம்மா என்ன விளையாடுறீங்களா இல்லைங்கம்மா கான்கீரிட்டுங்களா சிமெண்ட் சீட்டுங்களா நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் பொறுங்கள் நான் என்னென்னா கான்கிரீட்டா சிமெண்ட் சீட் போடுகிறீங்களான்னு கேட்குறேன் கான்கிரீட்டு காயதுக்கே பதினஞ்சு நாள் ஆகிரும் இதில் எப்படிங்க பத்து நாளில் முடியும் உங்களுக்கு ஆ ரெடிமெடெல்லாம் கான்கிரிட்டெல்லாம் வைக்க முடியாதுங்கம்மா தெரியாமயெல்லாம் பேசக்கூடாது வேலை நிறைய இருக்குதுங்க எப்படி மொத்தமாக நீங்கள் மொத்தமாக கொடுத்துருங்க அப்படி இப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சரூபா கொடுத்துருங்க சரிங்களா ஆமாங்க எல்லாம் மெட்டீரி மெட்டீரியல்லேருந்து லேபர்லேருந்து எல்லாம் நம்மளுதுங்க எல்லாம் எல்லாம் தாங்க எல்லாம் எல்லாம் எல்லாம் சேர்த்து எல்லாம் இன்க்லூடிங் நான் பார்த்துக்குறேன் கட்டி சாவி கையில் கொடுத்தறேனுங்க இல்லை நீங்கள் எத்தனை மணிக்கு வர சொல்லுறிங்களோ வரேங்க நான் ஆளுங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கோணுங்க ஆளுங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கோணுங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு வரேங்க பத்து மணிக்கு வரேங்கம்மா காலையில் காலையில் ஆளுங்களலாம் அனுப்பிச்சி விட்டுட்டு வரேங்க ஆளுங்களைலாம் சைட்டுக்கு அனுப்பிச்சி எட்டு மணிக்குங்களா ஆ சரிங்கம்மா எட்டு மணிக்கு வரேங்க சரிங்களா சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா சரி வச்சுடுறேங்கம்மா